ஹலோ கிஷ்ணா ஹோட்டலுங்களா அவ் ஓகேங்க நாங்கள் ஒரு ஆ மார்னிங் டிஃபனுக்கு ஆர்ட்ரு கொடுத்தேங்கில்லீங்களா ஒரு இருபது பேர்த்துக்கு ஆ ஆமாங்க ஆமாங்க அதில் வந்து என்னென்னால் இட்லி வந்துட்டு நாங்கள் ஐம்பது இட்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்துட்டு ஒரு எழுவதா பண்ணிடுங்க அப்புறம் சப்பாத்தி வந்துட்டு நாற்பது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு முப்பது கொடுத்தீங்கன்னா போதுங்க ஆமாங்க ஆமாங்க ஓகே ஓகே என்னென்னால் அப்புறம் பொங்கல் வேணுங்க எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பொங்கல் வேணும்னு கேட்கறேன் இருபது பேர்த்துக்கு ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு பண்ணிக் குடுத்துடறீங்களா ஓகேங்க ஓகேங்க எத் எத்தனை மணிக்கு என்ன டைம்முக்கு கிடைக்குங்க ஓ அப்படீங்களா ஓகேங்க ஓகேங்க சரி சீக்கிரமாக அனுப்புச்சு வெச்சுருங்க ஓகே